ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அம்மா கவுர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அதனால் வந்து இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஸ்ப்பிட்டலில் இன்னை வரைக்கும் அவ்வளோக்கா யாருக்கும் காட்டினது இல்லை அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு மட்டும் ஒரு டைம் காட்டியிருக்கோம் அப்போது வந்து எதோ டுவென்டி ஃபைவ் பெர்சண்டேஜோ என்னமோ ஃபீஸ் கம்மி பண்ணிகிட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லாம் இப்போது வந்து அதல்லாம் அவ்வளோக்கா இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுமாதிரிலாம் இதில் வந்து இப்ப ஃபேம்லிக்கு இருக்கும் மேரேஜ் ஆகி போய்ட்டா மட்டும் அந்த வேற மேரேஜ் ஆகி போய்ட்டாங்கன்னா அவங்களுக்காக மற்றவங்க எல்லாம் பாத்துக்கலாம் இப்போது அது எதோ ஸ்கில் இல்லை அப்படினு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோக்கா சரியாக டீடைல்ஸ் தெரியல மற்றபடி அது யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னு சொல்லாம் எல்லோருக்கும் நல்லபடியாகதான் பாத்துக்கிறாங்க இன்சூரன்ஸ் இருக்கு கம்மி ரேட்டுதான் அப்படின்னு கட்டணம் பாத்துக்காமல் கரெக்டாக தான் பாத்துக்கிறாங்க எதுவும் ராங்காகலாம் பார்க்காம நல்லபடியாகவே பார்த்துக்கிட்டாங்க இன்சூரன்ஸ் போன டைம் எல்லாம் இருக்கு பயன்படுத்தியிருக்கோம் யூஸ் பண்ணி இருக்கிறோம் நான் அக்சிடெண்ட் அப்போது